தமிழ்நாட்டில் பல விழாக்கள் இருக்குது ஆனால் அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விழாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் ரம்ஸான் இந்த மாதிரி பண்டிகைகளை வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இதுலேயும் முக்கியமாக எனக்கு பிடிச்ச விழா அப்படின்னால் திருநங்கைகள் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே நடக்கும்ன்னால் கூவாகம் அப்படிங்ற ஊரில் நடக்கும் அந்த திருவிழா பார்த்தீங்க அப்படின்னால் நாங்கள் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னால் காலையிலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா வந்து ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து அந்த ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகும் பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னால் அந்த மிஸ் கூவாகம் திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்கும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் திருநங்கைகள் எல்லாேருமே வந்து நல்லா அழகான ஆடை உடுத்திகிட்டு அவங்க வந்து அந்த நடந்து வருவாங்க அந்த ஸ்டேஜில் அதில் யார் வந்து ரொம்ப மிக ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கிறதுதான் வந்து மிஸ் கூவாகம் திருவிழா அப்படின்றது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அந்த தாலிக் கட்டுகிற திருவிழா ஒன்று நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பூசாரி எல்லாேருக்குமே அழகாக நிற்க வைச்சு ஒருத்த ஒருத்தவங்களா வர வர தாலி கட்டிகிட்டே இருப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்குறதே அன்றைக்கு கூட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி கூட ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அன்றைக்கு ஈவினிங் அது வந்து மறக்க முடியவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த திருவிழாவை நம்ம நைட் முடித்தோம் அப்படின்னா காலையில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருமே விழுந்து விழுந்து அழுவாங்க ஏன்டான்னு கேட்ட அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவங்களோட அந்த வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி அந்த தாலியெல்லாம் அறுத்து போட்டு அழுவாங்க ஏன்னால் அவங்களுட கணவர் இறந்து போன மாதிரி அந்த சம்பிரதாயம் அந்த வழிபாடெல்லாம் நடக்கும் அந்த டைமில் வந்து எல்லாேருமே அழுவாங்க முடிஞ்ச உடனே அந்த ஈவினிங் வந்து போய்விடுவாங்க எனக்கு பிடிச்ச விழாவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கை திருவிழா அப்படின்றது வந்து நம்ம வந்து பெரிய விதமாக வந்து நம்ம கொண்டாடுவோம் இதில் பண்டிகை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னால் நாங்கள் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் பண்டிகை காலத்தில் என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிப்பாங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பாங்க புது டிரஸ் போடுவாங்க போட்டுவிட்டு அழகாக ஜம்முனு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய் தீபாவளின்னால் பட்டாசு வெடிப்பாங்க இல்லை ரம்ஜான் அந்த மாதிரி இதுன்னால் வெளியில் போய்விட்டு ஏழை மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ்ன்னால் சொல்லவே வேணாம் அன்றைக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நைட் வந்து சர்ச்சுக்கு போய்விட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு காலையில் வந்து இயேசு வரார்ன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடி முடிச்சுட்டு அன்றைக்கு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க இந்த மாதிரி விழாக்காலங்கெல்லாம் கொண்டாடுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்